விவசாயி ஆள் பற்றாக்குறை இந்த ஆள் பற்றாக்குறைக்கு என்ன காரணம்னால் எல்லாம் ஏரி வேலைக்குப் போறதுனால் நூறு நாள் வேலைக்குப் போறதுனால் விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் வர்றதில்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையான இது கிடைக்கிறதில்ல மருந்து கிடைக்கிறதில்ல விவசாயத்துக்கு மருந்து கிடைக்கிறதில்ல மருந்து நாம் கேட்கற மருந்து அவங்க கொடுக்கிறதில்ல அவங்க கொடுக்கற மருந்து அடித்தா விவசாயம் வர்றதில்லை இது ஒரு பற்றாக்கொறை அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் தண்ணி தேவையான தண்ணி இருக்கிறதில்லை தண்ணி ஆரம்பத்தில் கெணத்தில் தண்ணி இருக்குனு சொல்லிட்டு இப்போ பயிரிடுறோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்தப் பயிருக்கு வர்றதுக்குள்ளே முடிகிறதுக்குள்ள தண்ணி பற்றாக்கொறை வந்துடுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையில் கரண்ட்டு பற்றாக்கொறை எப்போ ஆப் ஆகுது எப்போ வருதுன்னு அது ஒரு பற்றாக்கொறை விவசாயத்தை வந்து அனைவருமே விவசாய நிலம் வச்சுன்னுருக்கிறவங்க ஃபுல்லாகவே விவசாயம் மறுபடியும் விவசாயத்தை ஆரம்பித்தால் மட்டுந்தான் விவசாயத்தை மேம்படுத்த முடியும்